ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தண்ணியில இறங்கறப்போ பயப்படாமல் இறங்கணும் நீங்கள் ஃபுல் இன்வால்வ்மெண்ட்டோட இறங்கனா தான் பர்ஸ்ட்டு நீச்சல் நீங்கள் கற்றுக்க முடியும் அப்பா சொல்கிறாங்க கற்றுக்க சொன்னாங்கள் மற்றவங்க சொல்லி நீங்கள் போனீங்கனால் அது உங்களுக்கு ஒரு ஈடுபாடே இருக்காது நீங்களா எனக்கு இது கற்றுக்கணும் அப்படிங்கிற பேர்ல போனால் தான் கற்றுக்க முடியும் நீச்சல் அடிக்கிறப்போ நல்லா நீச்சல் தெரிஞ்ச ஆள கூட கையை வச்சீங்கன்னா உங்கள் உங்களுக்கு பயம் இல்லாமல் உங்களால் கற்றுக்க முடியும் ரெண்டு நாள் நீச்சல் அடிச்சிட்டு மூணாவது நாள் எல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற பேர்ல போய் இறங்கிறக்கூடாது ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஃபுல்லா கற்றுக்கிட்டு மற்றவங்க பார்த்துட்டு உனக்கு நீச்சல் தெரியும் அப்படிங்கிற பேர்ல போனால் தான் உங்களால் கற்றுக்க முடியும்